என்னோடய மறக்க முடியாத பயணம் அப்படினா ஃப்ரெண்ட்ஸ்கூடலாம் ஜாலியாக போனோம் கொல்லிமலைக்கு போனோம் அங்கே எப்படின்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த ரோடு எப்படி இருக்குன்னா நல்லா வளைஞ்சி வளைஞ்சி அது ஒரு த்ரில்லாக இருந்துது அப்பறம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அங்கே அருவியெல்லாம் நிறையா இருந்துது பட்டு ரெண்டு அருவிக்கு போகல ஒரு அருவிக்கு மட்டும் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு நல்லாயிருந்துச்சி அங்கே பாறையெல்லாம் ஏறுனோம் அது ஒரு சாகசமாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் என்னன்னா அங்கே நிறைய என்ன சொல்கிறது சிவன் சிலை அப்பறம் நிறைய கல் அப்பறம் இது வரைக்கும் பார்க்காத ஃப்ரூட்ஸ்ஸெல்லாம் நிறையா இருந்துச்சு பார்த்தோம் அப்பறம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்குனோம் அப்பறம் அந்த வளைஞ்சி வளைஞ்சி போகிற அந்த ரோட்டில் வந்து போகிறது ஒரு சாகசமாக இருந்துச்சு அதெல்லாம் மறக்கவே முடியாது அப்பறம் அங்கே என்ன கற்றுக்கிட்டன்னா அந்த மலையிலேயும் நல்லா கடை வ வைக்கலாம் அப்பறம் வண்டி ஓட்டுறது அது ஒரு சாகசம் அப்புறம் அங்கே என்ன கற்றுக்கிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை அங்கே வந்து எப்படி கடை வைக்கிலாம் எப்படி சம்பாதிக்கிலாம் இந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்புறமா அங்கே வந்து எனக்கு என்ன பயோம்னா அங்கே அந்த ரோட்லேருந்து மேலருந்து கீழே பார்க்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும் பட்டு அந்த இடத்த போக போக போக கொஞ்சம் பயம் வந்து ரிலீஸ்ஸான மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போக போயிட்டு போயிட்டு போயிட்டு ஏ பயம் கொஞ்சம் கம்மியாச்சு இதை வந்து நான் ஒரு வெற்றியாக நினைக்கிறேன் இதை சாகசமாக நினைக்கிறேன்